ஹலோ யாரும்மா ஆமாம் நீங்கள் எங்கேருந்து பேசறீங்க ம் அப்படியா ம் சரி சரி என்ன டான்ஸ் உங்களுக்கு முதல்ல எங்கையாவது க்ளாஸ் போயிருக்குறீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படியா இல்லை வேறு எங்கே போயிட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி க்ளாஸுக்கெல்லாம் ம் சரி ஓகேங்க

ஒரு மாதத்துல கற்றுக்கோணுன்னா அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியுங்குறீங்க அப்போ நீங்கள் ப ஸ்பெஷல் க்ளாஸா எடுத்து பண்ணால் மட்டும்தான் க்ளாஸ் மா சீக்கிரமாக கற்றுக்க முடியும் ம் சரிங்க அதாம் அதாம்மா நீங்கள் வந்து கற்றுக்கோணுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் க்ளாஸ் அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக்கொடுக்குறோங்களோட நீங்கள் கற்றுக்குறீங்க அதுப்போக மறுபடியும் ஸ்பெஷல் க்ளாஸ் எடுத்தால் மட்டும்தான் ஒன் மந்த்ல கற்றுக்க முடியும் ஓகே அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து பேசிவிட்டு பார்த்துக்கலாம் ஓகே